இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டிராவல் பண்ணுறதுக்கு வேணுனால் டிராவல் ஏஜென்சிகிட்ட நாங்கள் கேட்குறோன்னா ஃபிரண்டு டிராவல் ஏஜென்சி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்போம் இப்போ ஊட்டி கொடைக்கானல் போறதுன்னால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆகும் எவ்வளோ டோல் கேட்டு வரும் எவ்வளோ சார்ஜாகும் அதெல்லாம் கேட்போம் அதுக்கப்பறம் நாங்கள் ஃபேம்லியோடு போவோம் ஒரு எட்டு பேர் இருக்கோம் ஃபேம்லியில் எட்டு பேர் போகணுன்னா வருடத்துக்கு நாங்கள் ஒரு மூணு டிரிப்பு போவோம் அதனால் ஊட்டிக்கு இங்கேருந்து போகணுனா சார்ஜஸ் ஃபஸ்ட்டு கேட்போம் அது எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்பறம் அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் பேரம் பேசிட்டு போகிறதா என்னன்னு யோசிச்சுட்டு எல்லாம் ஒன்றா போவோம் தள்ளுபடி கேட்போம் அது அது அவர்கிட்ட கேட்குவோம் ஃப்ரெண்டு தான் அதனால அவர் கிட்ட தள்ளுபடி கேட்போம் அதாவது அடிக்கடி டிராவல் அவங்க வண்டியில் தான் போவோம் அவங்க ஏஜென்சியில் தான் நாங்கள் போயிட்டிருக்கோம் வருடா வருடம் அவங்கக்கிட்ட தான் புக் பண்றோம் ஸோ அதனால் அவங்ககிட்ட நாங்க தள்ளுபடி எதாது பண்ணுங்க அப்படின்னு கேட்போம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்ட்டு கேட்போம் அவங்ககிட்ட